முன்னாடி எல்லாம் மொபைல் ஃபோன் என்றால் சின்னதாக இருக்கக்கூடிய கைபேசியாக தான் இருந்துகிட்டு இருந்துது பட்டன்களை அமுத்திக்கொண்டு நம் பேசுவதாக இருந்தது அதில் நாம் ரீசார்ச் என்ற செய்ய செய்யும்போது இப்போது ஒரு நூறு வாய்க்கு ரீசார்ச் செய்தோம் அப்படின்னா அதை நம்ம எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு காசு வந்துட்டு போவும் போகுமாறு அமைக்கப்பட்டு இருந்துது தற்போது ஸ்மார்ட் ஃபோன் என்பது மிக வசதியாக தான் உள்ளது அனைத்து விதமான ஆப்புகள் மற்றும் மத்த எல்லா வசதிகளும் அதில் இருக்கின்றது நாம் எஸ்எம்எஸ் மற்றும் ஃபோன் செய்வது மற்றும் பலவிதமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு ஸ்மார்ட் ஃபோன்கள் ரொம்பவே உதவியாக இருக்கின்றது ஸ்மா ஸ்மார்ட் ஃபோன்கள் முன்னாடி இருந்த மொபைல் ஃபோன்களை விட பல நல்ல விஷயங்களை உள்ளடக்கி உள்ளது தற்போது நான் ஏர்டெல் என்ற சிம்மை பயன்படுத்தி கொண்டு இருக்குகின்றேன் அதுவும் மிக நன்றான செயல்களை தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு தந்துக்கொண்டு இருக்கின்றது மாதம் தோறும் ஐரநூத்தி இருபது ரூபாய் ரீசார்ச் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அதனுடன் ஓ ஒன்று புள்ளி ஐந்து ஜிபி நெட்ஒர்க்கும் நான் பெறுகிறேன் இதற்கு செய்யக்கூடிய செலவு என்பது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அந்த காலத்தில் நாம் ரீசார்ச் செய்தால் ஃபோன் பேசியவுடன் அதற்கு தகுந்த மானயான காசு என்பது எடுத்துக்கொள்ளப்படும் தற்போது அன்லிமிடெட் என்ற டேட்டாவை நாம் பயன்படுத்திக் கொண்டுருக்கிறோம் ஒரு டைம் ரீசார்ச் செய்தால் ஒரு மாதத்திற்கு நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் தொலைபேசியில் பேசிக்கொள்ளலாம் மற்றும் பிற செய்திகளை தெரிந்து கொள்ளவும் பிற சமூக வள வலைதளங்களையும் நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு மிகவும் பயன் உள்ளதாக அமைகிறது